ஹலோ குட்மார்னிங் சார் சார் நான் உங்கள் காலேஜில் படிக்கிறேன் நான் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார் நான் என்னோடய ஐடி கார்டு வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் ஆமாம் சார் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது சார்

ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் சார் வீட்டில் திட்டுவாங்கள் சார் எக்ஸாம் எழுத முடியலைன்னா ஆமாம் சார் வரேன் சார் நாளைக்கு கரெக்டா

ஒன் ஃபிப்டி ரூபிஸ்சா சார் ஓகே சார் நான் வந்து நாளைக்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன் சார் ஓ அப்படிங்களா சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார்

ஓகே ஓகே ஓகே ஓகே சார் இனிமேல் இப்படி பண்ணமாட்டேன் சார் ஓகே சார் நாளைக்கு வந்து நான் வாங்கிக்குறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்